எங்கள் ஊரில் வந்துட்டு இந்து மதம் தான் அதிகமாக இருக்கும் மற்ற சகோதரர்கள் முஸ்லீம் கிறிஸ்ட்டின் மற்றும் அனைவரும் வந்து ஒன்றாக வந்து வாழ்ந்து அனைவரும் வந்து என என சகோதரத்துவத்துடனும் மற்றும் எந்தவித சண்டை சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம்